ஹலோ எஸ்வி ட்ராவல்ஸுங்களா நாங்கள் இப்படி டிஎன் பாளையத்துலேருந்து பேசுகிறோங்க நேற்று நேற்று வந்து ஒரு வண்டி புக் பண்ணியிருந்தங்க நாங்கள் டூர் வண்டி ம் அது ஆயிரத்தி எட்நூறுரூபாயிக்கு பேசுயிருந்தோங்க ஆ உங்கள் டிரைவர் வந்து ரெண்டாயரூபா கேட்குறாருங்க ஏன்னு கேட்டதுக்கு அவிங்க வந்து வெயிட்டிங் சார்ஜ் கேட்குறாரு ஆ அதை அதை நாங்கள் தர மாட்டோங் சார் அதை நீங்கள் பேசுக்கிங்க நாங்கள் இவ்வளோ தாங்க சார் தருவோம் அது நீங்கள் டிரைவர் கிட்ட பேசிக்கிங்க ஓகே சார் தங்கி யூ